நம்மளோடய முன்னோர் காலத்துலேருந்து இப்போவரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும்போது என்ன சொல்லுவோம்னால் நம்ம நிலாவில் வந்து பாட்டி வடை சுட்டு வைக்கிறாங்க அங்கே பாருங்க அது நம்ம பாட்டி அப்படினு சொல்லிட்டு நமக்கு சாதம் ஊட்டுவாங்க சின்ன பசங்களுக்குலாம் ஸோ வந்து நம்ம நட்சத்திரங்களை பற்றியும் ப்ரபஞ்சங்களை பற்றியும் இதெல்லாத்தியும் வந்து நாம் ஓரளவு தெரிஞ்சுக்கணும் அப்படினா கண்டிப்பாக சைன்ஸ் வேணும் நம்ம கதையாக சொல்கிறதுக்கும் இது வந்து கதை கிடயாது இது நெஜம் அப்படினு சொல்கிறதுக்கும் நம்ம அதை பற்றி படித்தா தான் முடியும் ஸோ அதனால் நம்ம நட்சத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கறோம் அப்படினா அது வந்து நமக்கு எது உண்மை எது பொய் அப்படின்றத நமக்கு தெளிவாக தெரியும் நம்ம நிலாவில் கால் எடுத்து ஃபர்ஸ்ட் வச்சது வந்து யார் நிலாவில் என்னென்ன இருக்கு நிலாவில் வாழ முடியுமா அப்படின்றதுலாம் பற்றி தெரிஞ்சுக்கறோம் அப்படினா அது வந்து நம்மளோடய எதிர்காலத்துக்கு அது நல்லதாகருக்கும்